துணிகளை துவைக்கிறக்கு எங்கள் வீட்டில வாஷிங் மிஷின் இருக்குது இருந்தாலும் எனக்கு அதில் துவைச்சம்னா பிடிக்கறதில்ல அது வந்து டோட்டலாக எல்லா துணிகளையும் போடும்போது அழுக்கு போகுது போகாமல் எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது பெட்ஷீட்டு அப்படி எதாவது இருக்குதுன்னால் எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டிருவேன் என்னால் தூக்க முடியாத பெட்ஷீட்டு ஜமுக்காளம் இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டிருவேன் மற்றபடி உள்ள துணிகளை எல்லாம் நான் கையிலே துவைச்சிருவேன் வேலைக்கு போகிறதுனால வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் துவைப்பேன் டெய்லியும் துவைக்க முடியாது அதை வந்து துணியெல்லாம் நனைச்சி வச்சி ஊறப்போட்டிருவேன் ஊறப்போட்டுட்டு லைட்டாக சோப் போட்டால் போதும் சோப்பு பௌடர் லிக்யூடு இருக்குது அதை போட்டு ஊற வச்சிருவேன் லைட்டாக சோப்பு போட்டு துவைச்சி நீட்டாக அலசிப்போட்டிருவேன் எங்கள் வீட்டுக்காரரு வந்து கோயில்ல பூஜெய் பண்றதனால அவரோடய துணிகள்லாம் வந்துமே கொஞ்சம் அதிகமாகவே அழுக்கு இருக்கும் அது வந்து முன்னத்து நாள் நைட்டே வந்து அவரோடய துணிகளை சோடா மண் சோடா காரம் சொல்லுவோம் இல்லைங்க அது அதுவும் இல்லாமல் சர்ஃப் எக்ஸெல் லிக்யூடு அப்புறோம் கொஞ்சம் சோப்பு பௌட்ரு எல்லாம் போட்டு அது நைட்டே ஊற ஊற வச்சிருவேன் காலையில் லைட்டாக சோப் போட்டு நல்லா அலஸ் துவைச்சிருவேன் அலசும்போது தண்ணீர் வந்து நிறையா நான் வீணடிக்க மாட்டேன் கொஞ்ச தண்ணீர் ஒரு நாலு பக்கெட்ல தண்ணீர் வச்சிக்குவேன் துவைக்கும்போதே வந்து தண்ணீர் தெளிச்சி தெளிச்சி துவைச்சம்னா அந்த சோப்பு இது எல்லாமே இதில் வந்து போயிடும் மறுபடி ஒரு நாலு பக்கெட்ல தண்ணீர் வச்சிக்கிட்டு ஈஸியாக துவைச்சி அலசிடுவேன் ஒரு கடைசி நாலாவது பக்கெட்ல வந்து இது கம்போர்ட் கொஞ்சம் ஊற்றி வச்சிருவேன் அப்புறோம் அதை துவைச்சி நாலு பக்கெட்லையும் மூணு ஒரு ரெண்டு பக்கெட்ல அலசும்போதே தண்ணீர் வந்து நல்லா ஒய்ட் கலர் ஆயிடும் நல்லா பிளைனாக இருக்கும் அழுக்கு அதிகமாக இருக்காது ஏன் தெரியுமா நம்ம கும்மி துவைக்கும்போது தண்ணீர் தொளிச்சி தொளிச்சி துவைக்கும்போது அந்த சோப்பு அழுக்கு எல்லாமே அதிலே கரஞ்சிடும் ஒரு பக்கெட் தண்ணீர்லையே அந்த சோப்பு எல்லாமே வெளி ஏறிடும் மறுபடி நாலு பக்கெட் வைக்கும்போது நல்லா நீட்டாக தண்ணியும் வேஸ்ட் ஆகாது நீட்டாகவும் துவைச்சிருவேன் அப்புறோம் அதை அலசி இவரோடய துணிகள் எல்லாமே நல்லா வெயில்ல உலத்திருவேன் நல்லா வெயில்ல போட்டு நல்லா காய வச்சி எடுத்துடுவேன் என்னோடது ஸாரி பிளவுஸ் எல்லாமே இளம் வெயில்ல போட்டு ஏன் தெரியுமா கொஞ்சம் நல்ல சேலைகளாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப வெயில்ல போட்டாலும் ஃபே இது ஸ் கலர் மாறி போயிடும் அதனால கலர் மாறாமல் இருக்கறதுக்காக இளம் வெயில்ல போட்டு அது நல்லா காஞ்ச பின்னாடி எடுத்து மடித்து நீட்டாக இருக்கும் எனக்கு துவைக்கிறது வந்து பெரிய வேலையாகவே தெரியாது வாஷிங் மிஷின் எனக்கு அவ்வளோவா விரும்பம் இருக்காது அவ்வளோ தாங்க